சில்லறை வியாபாரிகளும் கூகுள் பே ஃபோன் பே அவங்க பயன்படுத்துகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது ஏனென்றால் இப்போது சில்லறை வந்து நம்ம எல்லா நேரத்துலேயும் கொண்டு போயிகிட்டே இருக்கற முடியாது சில்லறையும் கிடைக்க மாட்டுது இப்போ உள்ள காலகட்டத்தில் சில்லறையும் அதிகபட்சமாக கிடைக்கமாட்டிக்கி அப்போவும் போல் நாங்கள் பைசாவை சில்லறஸானாலும் சரி தான் பைசானாலும் சரி தான் துட் நோட்டுனாலும் சரி தான் நம்ம வந்து பர்ஸில் வச்சுட்டு வச்சுட்டு நம்மோ சேஃப்ட்டியும் இல்லை நம்ம எல்லா இடத்துக்கும் அந்த பர்ஸ்ஸை தூக்கிட்டு அதில் க்ரெடிட் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு எல்லாம் வச்சுருப்போம் அந்த அது கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து காசை எடுத்து வச்சுட்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் இதுனா ஃபோன் ஃபோன் வந்து நம்ம எப்போவும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ப்ரா இது அதனால அது எப்போவும் நம்ம பேக்கெட்டில் இருக்கும் அது நம்ம கொண்டு போயிட்டு அவங்க கூகுள் பே பண்ணுங்க அப்படின் சொன்னால் நம்ம அக் அக்கவுண்டில் வந்து இருக்கும் நம்ம அக்கவுண்டில் போயிட்டு ஏடிஎம்மில் கூட காசை கூட காசை எடுக்க வேண்டாம் எல்லாம் ட்ரான்ஸ்லேஷன் தானே அப்படி எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ வேணும் அஞ்சு ரூபா பத்து ரூபா இது அஞ்சு ருபா பத்ருபாய்க்கி அவங்க அதில் பத்து ரூபா வாங்கிட்டு எட்ருபா தான் இருக்குது ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா போயிட்டு மீதி அஞ்சு ரூபா கொடுக்குற இடத்துல மூன்றுரூபா தான் இருக்குது மீதி ரெண்டு ரூபா அப்புறமா வந்து வாங்கிக்கோங்கன்பாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த கடைக்கு என்றைக்கி போகிறோமோ தெரியாது அதனால கூகுள் பே ரொம்ப யூஸியாக இருக்குது ஈஸி நல்ல பெ யு தேவை தேவையாக இருக்குது நம்ம போகிறோம் நம்ம அக்கவுண்ட் நம்ம காசு அவங்ககிட்டையே நிற்க போகிறது கிடையாது அவங்க காசு நம்ம கிட்டேயும் நிற்க போகிறது கிடையாது ஒன்று நம்ம ரெண்டு ரூபா கொடுக்குற மாதிரி வரும் இல்லை அவங்க ரெண்டு ரூபா கொடுக்குற மாதிரி வரும் அதனால் கூகுள் பே வந்து ஒரு நிமிஷம்தான் நம்ம காசு கொடுத்துட்டு சில்லறைய வாங்கி மீதி சில்லறை வாங்கக்கூட வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அவங்க ஒரு ஒரு கார்டை வச்சுருக்குறாங்க நம்ம பே பண்ணவும் அவங்களுக்கு ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் பாக்ஸில் கேட்டுரும் நம்ம கிளம்பி வந்துகிட்டே இருக்கலாம் கூகுள் பே ரொம்ப பயன் பயன்படக்கூடியதாக இருக்கின்றது